எனக்குத் தமிழ்நாட்டில் ரொம்ப பிடிச்ச இடம் அடிக்கடி போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் கொடைக்கானலுக்கு ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அங்கே குணாப்பாறை இந்த மாதிரி வந்து ரெகுலராக போகிறவங்க எல்லோருமே பார்க்குற அந்த ஒரு ஆறு ஆறு இடம் இருக்கும் அந்த ஆறு இடத்த தவிர எனக்கு மற்ற இடத்துக்கு எல்லோருமே போக முடியாது பட் ஆனால் நான் மற்ற இடங்களுக்குப் போவேன் ஏன் அப்படின்னா என்னோடய நிறுவனத்தில் ஒரு நாலு பிரான்ச்சஸ் கொடைக்கானல் சுற்றியே இருக்கிறதுனாலயும் அவங்களோட உதவி உதவினாலேயும் நான் மற்ற எடத்துக்கெல்லாம் போவேன் மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு சுற்றுலா பயணிகளுக்குத் தடை உண்டு அதனாலேயுமே என்னோடய இந்த நண்பர்களோடய உதவியை எடுத்துக்கிட்டு நான் மற்ற இடங்களுக்குப் போவேன் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தச் சுற்றுலா தளம் அந்த ஆறு இடத்த பார்க்குறத விட பார்க்கக்கூடிய பார்க்க முடியாத பல இடங்கள் அங்கே கொடைக்கானலில் உண்டு இந்தச் சிறு சிறு நீர்வீழ்ச்சிகள் சின்ன அந்த மான்கள் மான்கள் ஓடுகிற இடம் அந்தப் பொதுமக்கள் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி பேசுவாங்க அவங்க சாப்பிட்ற உணவு இது எல்லாத்தையுமே நாங்கள் அவங்க கூடப் போய்த் தங்கி அந்த இடத்துல பார்த்துருக்கேன் அதுமட்டும் இல்லாமல் மக்கள் வந்து தங்கக்கூடிய இடம் ஆனால் அந்த இடத்துல மக்கள் தங்க மாட்டாங்க அந்த இடத்துல எங்களுக்கு மட்டும் அனுமதி தருவாங்க தங்குறதுக்கு நைட்டில் ஸோ அந்த இடத்துல ஒரு டென்ட் போட்டுக்கிட்டு தனிமையில் நாங்கள் ஒரு அஞ்சு நண்பர்கள் சேர்ந்து ஆண் நண்பர்கள் எல்லோருமே ஜாலியாக இருந்த இடம் அதனால் வந்து கொடைக்கானல் எப்போதுமே என்னோடய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதுவும் இல்லாமல் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் என்னென்னா அந்தக் கிளைமேட்டு தென் வந்துவிட்டு சில்நெஸ் அந்தச் சில்நெஸ் கொஞ்சம் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும் அத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் கொடைக்கானலில் மட்டும் அது ஊட்டியில் பண்ண முடியாது மற்ற இடங்கள்ல கிடைக்காது ஸோ மற்ற இடங்கள் ரொம்ப உயரமான இடமாக இருக்குறதுனால அந்த வெயிலோடய இது தெரியாது பட் ஆனால் கொடைக்கானல் போனீங்கன்னா இதையும் அனுபவிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானலில் ரொம்ப ஸ்பெஷல்லாக கிடைக்குறது கேரட் ஊட்டியில் கேரட் கிடைக்கும் பட் ஆனால் அது வெரைட்டி வேறு கொடைக்கானலில் கிடைக்குற கேரட்டோடய வெரைட்டி வேறு இந்த வெரைட்டி தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலைவாழ் அந்த மக்களுக்கு மட்டும் தனியாக ஒரு வெரைட்டி கேரட் விதைப்பாங்க அந்த அந்த கேரட் சாப்பிட்டோம் அப்படின்னா மற்ற கேரட்டை சாப்பிடுறதுக்கு நம்மளுக்கு விருப்பமே இருக்காது ஸோ அதையும் நான் அங்கே போய்ட்டு அனுபவிச்சிருக்கேன் அதேமாதிரி முள்ளங்கி ஸோ இது மாதிரியான மலையில் விற்கிற அந்த இந்தப் பழங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பொறுத்தவரையும் பழங்கள் தேனீ தேன் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான வணிகமாக வந்து நான் இந்த இடத்துல பாக்குறேன் ஸோ பார்த்தப்போ வாங்குனதுலேயும் வந்து கொடைக்கானலில் வாங்கின தேனும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் மருத்துவத்துக்கு உகந்த தேன் கொடைக்கானலில் கிடைக்கும்